எங்கள் ஏரியா வந்து வில்லேஜ் சைடு தான் அதில் வந்து ஒரு எங்கள் ஏரியாவில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச் இருக்குது தடுப்பூசி எல்லாம் வந்து அங்கே தான் போட்டுப்பாங்க கர்ப்பிணிப் பெண்களும் குழந்தைங்களுக்கு இப்போது ரீசெண்டாக கோவிட் டைமில் கொரோனா டைமில் கொரோனா தடுப்பூசி டோஸ் போடுகிறது கூட வந்து அங்கே தான் போட்டுக்கினாங்க எங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் வசதி இருக்குது